கிராமத்தில் உள்ள கடைக்கு ஒரு நாளைக்கு வந்து நான் ரெண்டு மூணு டைம் போயிருவேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே காலைல ஒரு டீ குடிக்க போவேன் அப்புறம் வந்து சமையல் பண்ணுவேன் திடீர்ன்னு பார்த்தா ஒரு தீப்பெட்டி இருக்காது கடுகு தீந்துருக்கும் அப்போ அதெல்லாம் வாங்குறதுக்கொசரம் நான் வந்து கிராமத்தில் உள்ள கடைக்கு போய் எமெர்ஜென்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் நான் வாங்கி அப்பொழுது உள்ள தேவையை நிவர்த்தி பண்ணிருவேன் அதே நான் வந்து ஒரு டைலராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வந்து வா நான் டைலருங்குறதுனால ஏன்கிட்ட நிறைய கஸ்டமர் துணி கொடுக்குறாங்க அப்போ நூல்கண்டு வந்து அடிக்கடி ஏன்கிட்ட தீந்து போயிரும் நான் வாரத்துக்கு ரெண்டு தரம் போய் நகரத்துக்கு போய் கட்டாயமாக வந்து நூல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணால்தான் நான் வந்து கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக அந்த டைம்குள்ளே தச்சு கொடுக்கமுடியும் அப்போ அங்கே போகும்பொழுது டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுப்பாங்க அந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் மணி வாங்கறமாதிரி இருக்கும் ஸ்டோன் வாங்கறமாதிரி இருக்கும் அதுக்கு மேச்சிங்காக வந்து க்ளாத் வாங்கறமாதிரி இருக்கும் இதெல்லாம் வாங்கும்பொழுது நூல்கண்டு எல்லாம் சேர்த்து நான் வந்து கேன்வாஸ்லருந்து சர்ட்டு தைக்கும்போது கேன்வாஸ்லாம் வாங்கறமாதிரி இருக்கும் அதெல்லாம் நான் சேர்த்து வந்து ஒன்னாக வாங்கிட்டு வந்துருவேன் நான் டைலருங்கிறனால எங்கிட்ட வந்து லைனிங் துணியே வந்து அவங்களே போட்டு தைக்க சொல்லி கொடுப்பாங்க அதே வந்து நைட்டி க்ளாத்தும் வந்து கேட்பாங்க நான் நைட்டி க்ளாத்தும் லைனிங் துணியும் ரெண்டும் வந்து அப்டே ஜவுளிக்கடைக்கு போய் அதையும் ரெண்டு பல்க்காக வாங்கிகிட்டு வந்து நான் வந்து வச்சு பண்ணிக்கிட்டுருக்கேன்